நான் கதை எழுதுகிறேன் அப்படினா உண்மை கதை தான் எழுதுவேன் ஏன் அப்படினா நான் வந்து கற்பனை பண்ணி அது வந்து ஒரு பொய்யான ஒரு இதை நான் எ எழுதுகிறதுக்கு நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வுகளை வந்து நான் ஒரு கதையாக வந்து நான் எழுதுவேன் அது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் யார் அப்படினா திருவள்ளுவர் திருவள்ளுவரை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படினா அவர் வந்து எல்லா சூழ்நிலைகளை வச்சும் வந்து திருக்குறள் எழுதிருப்பார் அந்த திருக்குறளில் இல்லாத ஒரு விஷியம் அப்படினா இந்த உலகத்தில் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக போய் அவ்வளோ அழகாக அந்த ஏழே வார்த்தையில் அழகாக அதுக்கான அர்த்தத்தையும் கொடுத்து அழகான ஒரு இதாக சூப்பராக பண்ணிருக்கார் என்னோட ஃபேவரெட் ரைட்டர் யார் அப்படினா திருவள்ளுவர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அப்படினா இந்தந்த சூழ்நிலையில நம்ம இப்படி இப்படி தான் நடந்துக்கணும் எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் இப்படி இருந்தால் இவங்க எந்த நோக்கத்தில் நம்ம கிட்ட இருக்காங்க ஆனால் நிறையா சூழ்நிலைகளை வச்சு அவர் வந்து அந்த திருக்குறளில் வந்து எழுதி திருக்குறள் அப்படிங்குறது வந்துவிட்டு ரெண்டே ரெண்டு அடி மட்டும் தான் இருக்கும் அதில் ஏழே ஏழு வார்த்தைகள் தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்து அளவுக்கு அதிகமானது ரொம்ப அந்த திருக்குறள் படி ஃபுல்லாக படிச்சிவிட்டோம் அப்படினாலே அவங்க வந்து உலகத்தையே அறிஞ்சவங்க அப்படினு வந்து சொல்லுறாங்க அந்த அளவுக்கு முதன்மையானது தான் திருக்குறள்